இனி காலப்போக்கில் புகைப்படம் எப்படி மாறிவிட்டது என்பதைப் பற்றி கேட்டுருக்கீங்க ஸோ பழைய மொபைல் பார்த்துட்டிங்கனா ஒரு ஒரு சிங்கிள் சைஸுன்ற மாதிரி எதாவது ஒரு விஐபின்ற பெரிய ஒரு ஏரியாவில் அவர்தான் வச்சுட்ருப்பாரு அதைப் பாக்கிறதுக்கு ஒரு இதாக இருக்கும் எப்போ நமக்கும் அது வரும்னு இருக்கும் பட் காலப்போக்கில் வந்துவிட்டு இன்றைக்கி எல்லோரோட சின்னப் பசங்க யூஸ் பண்ணுற மாதிரி அதோட இது மாறி இருக்கு அதேமாதிரி அதில் வர்ற கேமராக்கெல்லாம் அன்றைக்கில்லாம் போய் ஸ்டுடியோதான் எல்லாம் போய்ட்ருந்தோம் அதுவும் இல்லாமல் நம்ம இதில் ஆன்ட்ராய்டுல வந்து இதில் பட்டனில் வரும்போது அது ஸ்மார்ட்டாக இருக்கும் அதை டவுன்லோட் பண்ணுறதோ இல்லை வேற எதாவது அவ்வளவா அதில் எடுக்க மாட்டோம் எல்லாத்துக்கும் வெளியில் தான் போவோம் பட் இன்றைக்கி மொபைல் வந்த பின்னாடி எந்த ஒரு ஏரியாவுக்கு ஆகட்டும் எந்த ஒரு ரிஸ்க்கான ஏரியாவுலேயும் நம்ம கையிலேயே கூட இருக்கிற மாதிரி இருக்கு ஸோ ரொம்ப அட்வான்ஸாக இருக்கு வருங்காலத்தில் இது இன்னும் ரொம்ப இதாக போகும்போது பெருமையாகதான் இருக்கு கேமராவோட கிளியாரிட்டி பார்த்திங்கனா சொல்ல தேவையில்ல பழைய பழைய நமக்கு அந்த பட்டன் ஃபோனில் வந்து சுத்தமாகவே ஒன்றும் தெரியாது அது நம்ம அவ்வளவா ஈசியாகவும் எடுத்துக்க மாட்டோம் பட் இன்னைக்கு வந்து இது புதுசாக இருக்கும்போது நம்மளுடைய போட்டோ நம்மளே பார்த்துட்டு அதை எடிட் பண்ணுற அளவுக்கு எவ்வளோனாலும் நம்ம ஷாட்டு ஸ்னாப் எடுத்துக்கலாம் ஸோ நமக்குத் தேவை இருக்கிறது சேவ் பண்ணிக்கலாம் வெளி தேவையில்லாததை டெலிட் பண்ணிக்கலாம்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கு வீடியோக்கள் சொல்லவே வேண்டாம் இன்றைக்கி வெளியில் வெளியூர் போய் இருக்கிறவங்களாம் என்றைக்கோ ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்கு தான் நம்ம இத பாக்கிற மாதிரி இருக்கு இன்றைக்கி செகண்டில் நம்ம அவங்ககூட பேசுகிற அளவுக்கு இருக்குது இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி இருக்காங்களோ ஒரு எக்ஸாம்புள் எடுத்துக்கிட்டிங்கனா ஒரு மில்ட்ரிக்கார் வந்துட்டு ஒன் இயருக்கு ஒருமுறைதான் வீட்டுக்கு வருவார் நேரில் பார்த்துப் பேசுவோம் இன்றைக்கி அவருடைய ஸ்பாட்டில் இருந்துகிட்டே நம்ம வீட்டில் நம்ம ஃபேமிலியோட ஒன்றி இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம் ஸோ அதனால் வெளியில் இருக்கிறதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லைன்றது ரொம்பத் தெளிவாக தெரியுது